ஹலோ ராம் கேப்ஸுங்களா சார் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து திருவாரூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ பேமெண்ட்

ஓகே அங்கே போயிட்டு நாங்கள் ஒன் டே ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப மறுநாள் தான் நாங்கள் வருவோம் அது வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியுமா சரி ஓகே ஓகே சார் நீங்கள் கோவிட் போட்டிருக்கீங்களா சர்ட்டிஃபிகேட் இருக்கா உங்கள்கிட்ட ஓகே சார் நாங்கள் ஒரு பத்து பேர் வருவோம் வந்துவிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரிதான் இருக்கோம் நீங்கள் வெயிட்டிங் சார்ஜ் கூட எடுத்துக்கோங்க ஆனால் இங்கே திருவாரூர்லிருந்து போயிட்டு டுவென்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே போயிட்டு திரும்ப அங்கே வரத்துக்கு டுவென்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனாலும் நான் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகுது நீங்கள் எவ்வளோ அமௌன்ட் எதிர்பார்க்குறீங்க நாங்கள் வர்றதுக்கு சரிங்க சார் சார் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது சார் இங்கேயிருந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்க சார் சார் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார் வெயிட் நாங்கள் நாங்கள் வெயிட்டிங் சார்ஜ்ஜு வேறு கொடுக்குறோம்ல நீங்கள் அதுக்காகவாச்சும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம்லை சார் ஏன்னால் நாங்கள் இங்கேயிருந்து ஒரு பத்து பேர் வருவோம் வெறும் லேடிஸ் மட்டும்தான் அங்கே வந்து சேஃபாக இருக்கணும் அதுக்காக கையில் எங்களுக்குக்காக எங்களுக்குன்னு கொஞ்சம் காசு வேணும் அதுக்காகதான் சார் கேட்குறோம் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க பார்த்து பண்ணிக்கலாம் சரி ஓகே சார் சரி ஓகே சார் இல்லை இல்லை பரவாயில்லை இருக்கட்டும் நாங்கள் டுவென்ட்டி ஃபைவ் தௌசனே தந்துடறோம் நீங்கள் திருவாரூர் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பிக்அப் பண்ணிக்கோங்க நாங்கள் அட்ரெஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் செண்ட் பண்ணுறோம் சார் லொக்கேஷனையும் கரெக்டாக ஒரு இல்லை நாங்கள் ஒரு டென் டென் டென் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் கிளம்பிடுவோம் சார் நீங்கள் ஒரு நைன் இல்லை நைன் தேர்ட்டிக்கெலாம் நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்